க்ரேண்டரு வாங்கிகிட்டு வந்தோம் அந்த க்ரேண்டரில் மாவு ஆட்டினோம் அது நல்லா ஆட்னவுடனே ரிப்பேராக போய்விடுது அந்த ரிப்பேராக போகறதுனால மாற்றி க்ரேண்டரு வாங்கலாண்ட்டுருந்து ஒரு பெரிய பெரிய க்ரேண்டரு வாங்கினோம் அது காயலு கெட்டுப் போய்டுச்சு காயலு கெட்டுப் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு சரின்னு மிக்சிலயும் மிக்சியும் போய் வாங்கிகிட்டு வந்து தெரிஞ்சவங்க கட தான் தெரிஞ்சவங்க கடையாக இருக்குன்னு சொல்லிச் சொல்லி வாங்கிகிட்டு வந்து அந்த மிக்சியும் ரிப்பேராக போகுது எல்லாமே ரிப்பேராக போய்விடுது அதனால் நாங்கள் அப்புறம் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி ஃபேனு ஒன்று வாங்கினோம் அந்த ஃபேனு சவுண்டாக வச்சாலும் சரி கம்மியாக கூட வச்சாலும் சரி கம்மியா வச்சாலும் சேரி அதுவும் அப்படி தான் ரிப்பேராக போய் கடகடகடன்னே ஓடிக்கிட்டுருக்குது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுல்லாம் இப்படியே போய்க்கிட்டே இருக்குது நல்லா மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கோம் கப்புன்னு புகஞ்சு போய்விடுது அப்படியே தீப்புடிச்சாப்புல கொஞ்ச நேரம் ஓடுன் ஓடுதுன்னு சொல்லிவிட்டு நல்லா ஆட்டுதேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஒர மூணு ஒர நாலு ஒர போட்டு ஆட்டுவோம் ஆட்டுனவுடனே அப்படியே தீப்பறந்த மாதிரி ஆயி அது காயலு கெட்டுப் போய்விடுது புகஞ்சு புகையா வந்துச்சு அப்புறம் ஒரு க்ரேண்டரு வாங்கலாம்ட்டு வாங்கினோம் அந்த க்ரைண்டரும் அப்படியே வருது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்கிறோம் ஃபேனு ஒன்றுக்கு ரெண்டு கீழே டேபிள் ஃபேனு மேலே சுற்றுற ஃபேனுன்னு வாங்கினோம் அந்த டேபிள் ஃபேனு வாங்கினோம் அவருக்கு தெரிஞ்சவங்க கடைன்னு தான் அங்கேயே போய் வாங்குறோம் அவங்களும் அது நல்லா ஓட்டுற ஃபேனுன்னு தான் கொடுக்குறாங்க இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே வந்தோன்னே அதுவும் என்ன செய்து கடகடன்னு ஓடுது ஏதாவது ஒன்று பட்டாலும் அந்த ரெக்க முதக்கொண்டு உடஞ்சு உடஞ்சு உடஞ்சு போய்விடுது அதை நாங்கள் திரும்பக் கொண்டு போய் சரி பண்ணலாம்ட்டு போய்ட்டுருந்தோம் அதனால் எங்கள் பிள்ளைங்க என்ன சொன்னுச்சு இப்படியே ரிப்பேராக போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல்ல நம்ம வேறு கடையவச்சு நம்ம மாற்றுலான்ட்டு நாங்கள் வேறு கடைக்கு போகலான்ட்டு இருக்கிறோம்